ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆமாம்மா நீங்கள் யார் பேசுகிறிங்க நீங்கள் யார் பேசுகிறிங்க ஆ ஓகே மேடம் சொல்லுங்கள் என்ன வேணும் அஞ்சு அஞ்சு நாளைக்கு வேணுமா மேடம் எந்த எந்த எந்த மந்த் மேடம் போகறிங்க நெக்ஸ்ட் மந்த் பிளான் போட்டு எத்தினி பேர் போகறிங்க இப்போதான் மேடம் வேன் ஓகேவா மேடம் பஸ் இருக்கு வேன்யிருக்கு வேன் ஓகேவா உங்களுக்கு பர்த்து பர்த்து மாதிரிதான் இருக்கும் படுத்துக்கலாம் வயசானவங்க யாரும் வராங்களாம்மா அப்படியாமா சரிமா இப்போ டொண்ட்டிலந்து டொண்ட்டி ஃபை தௌசண்ட் குள்ளே வருமா டூர் மாதிரிதான போகறிங்க இல்லை கோவில் இந்த மாதிரிலாம் கோவில் மட்டு கோவில் போகிற மாதிரியா சரி ஓகேமா ஒரு டொண்ட்டி டொண்ட்டி தௌசண்ட் கொடுங்கம்மா பார்த்துட்டு என்னான்னு சொல்கிறோம் அப்புறோம் வந்து இல்லைமா டோல்கேட்லாம் இருக்குமா நிறையா இது வேறு பார்க்குணும் அஞ்சு நாள் டூர்ன்னா கொஞ்சம் டோல்கேட்லாம் கொஞ்சம் பார்க்கணுமா அப் அண்ட் டௌன்லாம் இருக்குலமா இருக்கு பெட்ரோலாம் அவங்களே போட்டுப்பாங்க அவங்களுக்லாம் ட்ரைவிங் பேட்டா எல்லாமே இருக்குமா அதனால் டொண்ட்டி ஆ ரெண்டு ரெண் சரி என்னான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சரி